எனது வாழ்க்கையில் மின்சாரம் ஒரு அங்கமாக உள்ளது ஒரு நாள் கரண்ட் இல்லைன்னாலும் எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் ஏன்னா கரண்ட் இருக்காது கரண்ட்டு இல்லைன்னா சார்ஜு ஃபோனுக்கு சார்ஜ் போட முடியாது சார்ஜு சீக்கிரம் தீந்துடும் வீட்டில் உள்ளவங்கள்லாம் டிவி பார்ப்பாங்க வீட்டில் உள்ளவங்கள்லாம் டிவி பார்க்க முடியாது அப்பறம் அப்பறம் ரொம்ப ரெயின் சீசன்லலாம் இந்த மாதிரி கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்கும் ஏன்னா கரண்ட் இல்லாமல் போய்டுச்சின்னா அப்பறம் ரொம்ப நச நசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் டிவி பார்க்க முடியாது வீட்டில் ஃப்ரிட்ஜு ஓடாது ஏசி ஓடாது எதுவும் ஓடாது வீட்டில் சாதாரணமாக எலக்ட்ரிக் ஸ்டவ் கூட யூஸ் பண்ண முடியாதுன்னு வச்சிக்கங்களேன் அது மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம கரண்ட்டு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இந்த கரண்ட்டு வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு மின்னல் முன்னடி ஒரு காலத்திலெல்லாம் முன்னடி கரண்ட்டே இல்லாமல் வெறும் மெழுகுவத்தி இப்போ ஏற்றி வச்சுட்டு இருந்தவங்கள்லாம் இருக்காங்க நம்ம வந்து இப்போ இந்த காலத்துக்கு அடாப்ட் ஆனதினால கரண்ட்டு இல்லாமல் இருக்க முடியாது ஏன்னா எல்லாம் ஃபோனு ஃபோனுன்னு ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பித்ததுனால ஃபோன் அதிகமாக கையில் இருக்கும் எல்லோர் கையிலேயுமே இப்போ ன்ன பசங்க முதகொண்டு எல்லோர் கையிலேயுமே ஃபோன் இருக்கு அதுக்கு சார்ஜு போடுறதுக்கு எல்லாம் கரண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க டிவி டிவி பாக்கிறதுக்கு பெரியவங்கள்லாம் நாடகம் பாக்கறதுக்கு டிவி யூஸ் பண்ணுவாங்க வேற இது மாதிரி எல்லாம் வயலுக்கு மோட்ரு போடணும்னா மோட்ரு யூஸ் பண்ணுறது இத மாரியானது அப்புறம் வயலுக்கு தண்ணிர் பாய்ச்ச முடியாது அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு இந்த பிரச்சனையால தான் தடுக்கணும்னா கரண்ட்டு வந்து நான்ஸ்டாப்பாக வரணும் இதனால் தான் ஏன் வாழ்க்கையில் வந்து ஒரு அங்கமாக இருக்கு இது இல்லாமல் இருக்க முடியாது கரண்ட்டுங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு பார்ட்டாகவே போய்டுச்சி அது இல்லாமல் இருக்க முடியாது